வணக்கம்மா நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகர்லிருந்து பேசுகிறோம் எங்கள் பள்ளி அனுபவன்றது மறக்க முடியாத ஒரு அனுபவம் யா எல்லோருக்கும் பள்ளி அனுபவம் யாராலையும் மறக்க முடியாது குழந்தை பருவத்தையும் யாராலையும் மறக்க முடியாது எல்லோரும் சந்தோஷமாக இருந்த ஒரே பருவம் குழந்தை பருவம் மட்டும் தான் அம்மா அப்பாவோடய நிகழில் அம்மா அப்பாவோடய அரவணைப்புல சந்தோஷமாக இருந்த பருவம் குழந்தைப் பருவம் பள்ளிப் பருவத்தில் இருக்காத இல்லாத இன்பமே கிடையாது நல்ல சந்தோஷமாக ஆடினது ப ஆடி விளையாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து எல்லாமே பள்ளிப் பருவத்தில் தான் பள்ளியில் படிக்கும்போது க்ரூப் ஸ்டெடீஸுன்னு சொல்லிவிட்டு ஆல மரத்தடியில் உக்காந்து படித்த ஞாபகம் ஃபுட் பால் வியா வாலி பால் கிரிக்கெட் ஃபுட் பால் வாலி பால் கபடி எல்லாம் விளையாடின ஞாபகம் பசங்கள் கூட அந்த க்ரௌண்டில் விளையாடின ஞாபகங்கள் அதுதான் பள்ளி பருவத்தை விட்டு வேறு எங்கேயும் கிடைக்காது மோஸ்ட்லி லே பொம்பளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்த பர பருவம் பள்ளி பருவம் மட்டும் தான் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அம்மா அப்பாவோடய அரவணைப்பில் பள்ளி பள்ளி பருவத்தில் நல்லா படிஷ்ட்டு சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷமாக விளையாடினோம் அந்த காலத்தில் முன்னெல்லாம் பீடி பீரியடுன்னு சொல்லி விளையாட விடுவாங்க பசங்களுக்கு நல்லா விளையாட்டு ஸ் கற்றுக் கொடுப்பாங்க நொண்டி கபடி கொக்கோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டு சொல்லித் தருவாங்க நாங்கள் வந்து விளையாட்டு சொல்லி தருவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து ஸ்டெடீஸ் ஸ்டெடீஸ் ஸ்டெடீஸ் படிக்க வைக்கிறாங்க விளையாடவும் விடணும் ஆனால் எங்கள் காலத்தில் நல்லா விளையாட விடுவாங்க நாங்கள் வந்து கேம்பிரிஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தோம் அதுக்கப்புறோம் சிக்ஸ்த்துக்கப்புறோம் கேர்ல்ஸஸ் ஸ்கூலில் படித்தோம் கேர்ல்ஸஸ் ஸ்கூலில் ஆலமரத்து அடியில உக்கார வைச்சு எல்லோரையும் க்ரூப் ஸ்டடீஸுன்னு சொல்லி விடுவாங்க அப்புறோம் கொஞ்சம் நேரம் லேட்டாயிடுச்சுனால் பீடி மிஸ் வந்து நிற்க வைச்சு நிற்க வைப்பாங்க அதலாம் அந்த அனுபவமெல்லாம் திரும்பவும் வராது குழந்தை பருவத்தில் நாங்களெல்லாம் எல்லா பக்கத்து வீடுங்களெல்லாம் சேர்ந்து சொப்பு சாமானத்தில் சமைச்சு சாப்பிடுவோம் நொண்டி விளையாடுவோம் ஏ எல்லா ஏரியாவோடய பசங்களெல்லாம் ஊஞ்சல் போட்டு ஊஞ்சலில் விளையாடுவோம் எல்லா ஸ் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் அந்த கொழந்தை பருவத்தில் விளையாட்டு வந்து திருப்பும் அந்த ஒரு சந்தோஷம் அனுபவம் எங்கேயும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒக் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுனது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசினது அந்த காலத்தில்லா யோசுச்சி யோசிக்க மட்டும் தான் முடியும் திருப்ப அந்த காலம் வராது பள்ளி என்ன தான் இந்த காலத்துலிருந்தாலும் அந்த காலம் பள்ளி பருவம் குழந்தை பருவத்தை மாதிரி திருப்பம் அந்த ஞாபங்கள் நாட்கள் வராது அந்த க நாட்களில் வாழ்வது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை